வரைய தொடங்கும் போது மக்கள் செய்கிற சில தவறு பார்த்தீங்கன்னா இது வரைஞ்சா நல்லா வருமா வராதா பர்ஃபெக்ட்டாக வரையணும் அப்படின்னு வந்து எடுத்தோனையே வந்து வரைய அதாவது ஒரு நல்ல வரை வரைபடமாக வரையணுன்னு சொல்லிட்டு அப்படியே மேலிருந்து ஆரம்மிச்சி கொஞ்சம் தவறுதலாக முடிச்சிருவாங்கள் இப்போ வரஞ்சி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது மெயின் இல்லை நல்ல ஓவியராக வரணும்னா நம்ம வந்து கண்டது உன்னதுலாம் வரைஞ்சிகிட்டே இருக்கணும் இப்போ சித்திரமும் கை பழக்கம் மாதிரி நம்ம சும்மா சும்மா வரைய வரைய வரைய வரையத்தான் அது வந்து ஒரு ஓவியம் வந்து அப்படியே வரும் சும்மா எடுத்தொடன்னையே பர்ஃபெக்ட்டாக வரையணும்னு சொல்லிட்டு எடுத்தொடன்னே வரையணும்னா அது வந்து பயிற்சி இல்லாமல் வந்து அது நடக்கவே நடக்காது சும்மா ஒரு பொம்மையோ ஒரு ஒரு உள்ள ஒரு படமோ இல்லை ஒரு மனிதர் உருவம்த்தையோ வரையும் போது பார்த்தீங்கன்னா அது எப்படி நல்லாருக்கணும் அப்படின்னு வந்து முதல்ல வந்து எதிர்பார்க்க தேவையில்லை அவங்க வந்து முதல்ல அவங்களோட கில்ட்டி ஃபீலிங் அதாவது என்ன சொல்கிறது நமக்கு அவங்களோட மனக் குறையை வந்து தூக்கி எறிஞ்சிட்டு அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வரைய ஆரம்மிச்சாவே அது வந்து நம்ம மனசிலுக்கற வந்து அப்படியே அந்த வி ஓவியமாக வந்து விழுந்துரும் முதல்ல பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி இருக்க தான் செய்யும் அது வந்து இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கை பழக்கத்துல அதிகமாக வந்து நம்ம வந்து அதிகமாக வந்து வரைய வரைய வரைய வரைய வரைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும் அப்புறம் பர்ஃபெக்ட்டாக வந்து பின்னாடி வந்து கரெக்டாக அதே மெஷர்மெண்ட்டோட நம்ம வரைஞ்சி பழகிக்கலாம் அதாவது நம்மளுக்கு வரைய முடியும் இப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கும் போது பின்னாடி அந்த போ பர்ஃபெக்ஷனை கொண்டு வந்து பண்ணிக்கலாம் அதாவது முதல்ல வரையிறதுக்கு நம்ம வந்து ஒரு த அச்சப்படாமல் நல்லா வரைஞ்சி பழகிக்கிட்டதுக்கப்பறம் நம்ம பர்ஃபெக்ஷனாக ஒரு பயிற்சி எடுத்துட்டு நல்லா பண்ணும் போது பார்த்தீங்கன்னா அது வந்து சிறந்த ஓவியமாக வருங்கிறது தான் என்னோடய கருத்து